ஆ வணக்கம் சார் சார் நான் சிவகங்கையில் ஒரு துணிக்கடை வைக்கலாம்ன்னு இருக்கேன் சார் எனக்கு கலெக்ஷன்ஸு அதிகமாக வேணும் சார் லேடிஸுக்கு உள்ளது இந்த ஜென்ஸுக்கு டிஷர்ட்டு சுடிதாரு புடவ அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கணும் ஆமாம் சார் உங்களை கேள்விப்பட்டேன் கடை நல்ல சீப்பாயிருக்கும் சரி சார் சரி சரி சார் ஆமாம் சார் ஓரளவுக்கு மீடியமாக ரொம்ப பெரிய கடைனு இல்லை ரொம்ப சி குட்டி கடையும் இல்லை மீடியமாக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோங்க சார்

சரி சார் சரி சார் சரி சார் கண்டி சரி சார் எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொஞ்சம் சீப்பன்ஸாக பெஸ்ட்டாகவும் இருக்கணுங்க சார் அதுதான் மெயினாகவே இருக்கணும் எல்லாேரும் சொன்னாங்க உங்கள் கடை நல்லா இருக்கும் கரெக்டாக அப்படின்னாங்க

சரி சரி சரி சார் சரி சார் சரி சார் ஆ சரி சார் சரி சார் சரி சார் சரி சார் நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு நேராக வரலாமா சார் இல்லை உங்களுக்கு வாட்ஸப்பில் சென்ட் பண்ணிணா நேரில் சரி சரி சார் சரி சார் சரி சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நாங்கள் வரோம் சார் நாளைக்கு வந்துட்றோம் நீங்கள் வந்தோவுன்னே காமிங்க சரி சார் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் சொன்னதே போதும் சார் கண்டிப்பாக உங்க கடைக்கு வரோம் சார் ம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்